விஜய் எப்பிட்றா அது அந்த ஓலா அதில் எப்பிட்றா புக் பண்ணுறது அது எப்படி அந்த ட்ரைவர்லாம் எப்படி நல்ல எஃபிஸியண்ட்டு ட்ரைவராக இருப்பாங்களா நல்லா நம்மள ஏமாற்றமாட்டாங்களா இல்லை கரெட்டாக எதா ஒன்று பணம் கிணம் ஏமாற்றி பிடிங்கிற மாட்டாங்களா எப்படி அவங்களலாம் நம்புறது எப்படி டெஸ்ட் ப அவங்கள எப்படி நம்ம செக் பண்ணுறது அவங்க நல்ல ட்ரைவர்ஸுனு எப்படி செக் பண்ணுறது ஒருவேளை நம்ம போய்ட்ருக்கும்போது திடீர்னு வழியில பாதி வழியில நிறுத்தி செயினு எல்லாம் மோதிரத்தெல்லாம் கழட்டி குட்றா செல்ஃபோன்லாம் குட்றா அப்படின்னு மிரட்டுனாங்கன்னா நம்ம அதை உடனே என்ன நம்ம அடுத்த ஸ்டெப்பு அடுத்தபடி என்ன எடுக்கிறது யாரை பார்க்கறது செல்ஃபோன் வந்து யாரை தொடர்பு கொள்கிறது அந்த டிரைவருடைய பர்ஸ்னல் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வெச்சுக்கலாமா அவங்கள வந்து அவங்க அவங்களுடைய குடும்பத்தை குறித்து எல்லாம் தெரிஞ்சு வெச்சுக்கறம்ட்டு தெரிஞ்சு வெச்சுக்கணுமா அவங்க இல்லை வண்டி ஓட்டும்போது ஏதாவது நம்ம கண்டுபிடிச்சா அந்த ஒரு குறைகளை யார்ட்ட சொல்கிறது இதெல்லாம் எப்பிட்றா யார்ட்டடா என்ன பண்ணுறது நீ போய்ருக்குறியா இப்போ போய் உனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது நிறைய வாங்கி இருக்கிறியா ஸோ அதாவது உனக்கு ஏதாவது இருந்துதுன்னா எனக்கு தெரிவிடா